சோழ அரசில் மிகவும் முக்கியமான அரசரில் வந்து முக்கியமான அரசர் யாருன்னு பார்த்தீங்கனா பொன்னியின் செல்வன் என்று அழைக்கப்படுகிற ராஜ ராஜ சோழனாவார் அவர் வந்து தஞ்சையில் வந்து தஞ்சை பெரிய கோவிலை கட்டினாரு அதுக்கப்புறம் அவர் வந்து அவர் எங்கு சென்றாலும் அங்கு இருக்கிற அரசர்கள்லாம் அவரை பார்த்து பயப்படுவாங்க அவர் போனால் வெற்றியோடதான் திரும்பி வருவார் அவர் கடல் கடந்து போய் இலங்கையிலையும் வந்து நிறைய காலம் வந்து ஆட்சி செஞ்சார் அதுல்லாமல் தென்தமிழகம் மற்றும் வடதமிழகத்தில் நிறைய இடங்களை வந்து கைப்பற்றினார் அவரோட அ அரசாட்சியில் மக்கள் எல்லோரும் வந்து நிம்மதியாக நல்லா மகிழ்ச்சியோடு வந்து வாழ்ந்தாங்க எந்த ஒரு துன்பமும் இல்லாமல் நல்லா சந்தோஷமாக கொஞ்சம் நாள் வாழ்ந்தாங்க அதுக்கப்புறம் அவர் இறந்ததுக்கப்புறம் மக்களோட நிம்மதி வந்து போயிடுச்சு